கால்நடை வளர்ப்பில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆடு மாடு கோழி வளர்க்குறது இருக்குது எப்பயும் நார்மலாக வளர்க்குறாங்க ஆனால் அதில் வந்திங்கன்னா பன்றி ஈமுக்கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வளர்க்குறாங்க ஆனால் இதில் வந்து கால்நடை வளர்ப்பில் ஆடு மாடு கோழி இது இது ஆடு மட்டும் வளர்த்தா மட்டும் பயனில்லை மாடு கோழி இதெல்லாம் இருந்தாலும் இப்போ ஆடு மாடு தின்று போட்டு போகிற பாதியை வந்து ஆடு தின்றுச்சுனா அது பயனுள்ளது தான் அப்புறம் அந்த கோழி வந்து சாணத்தில் போடுகிற பூச்சி புழு இதெல்லாம் தின்று வளர்றதுனால் அது அப்படி வளருது அந்த சாணத்தை வச்சு நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுறோம் சாணத்தை வந்து ஒரு இதாக முட்டாக எடுத்து போட்டதுக்கப்புறம் அது வந்து வருடத்துக்கு ஒருக்கா அது ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் வந்து பால் கறந்துட்டு வரோம் அந்த பால் கறக்கிறதுனால நிறையா சொசைட்டிக்கு கொண்டு போய் ஊட்டுகிறதுனால அது எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு வியாபாரமாகுது ஆடு வந்து சந்தையில் கொண்டு போய் ஆடு வந்து குட்டி குட்டி போட போட அடுத்தடுத்து சின்ன சின்ன ஆடுகளாக வச்சுட்டு பெரிய ஆடுகளையெல்லாம் கொண்டு போய் சந்தையில் வியாபாரம் பண்ணுறோம் அந்த சந்தையில் வியாபாரம் பண்ணுறதுனால அதில் ஒரு எங்களுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரங்கிற மாதிரி ஒரு ஆடு பத்தாயிரன்னு விற்கிறாங்க இப்போலான் அந்த ஆட்டை விற்தோம்னா அது ஒரு எங்களுக்கு ஒரு இதாக கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் ஈட்ட முடியும் கோழி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழி முட்டையெல்லாம் இப்போ நல்ல விலைக்கு விற்கிறாங்க அந்த கோழி கோழியும் நாங்கள் சந்தையில் கொண்டு போய் விற்கிறோம் ஆனால் அது முட்டையை வந்து விற்தோம்னா இன்னும் எங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அந்த முட்டை வந்து நாட்டு கோழி முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதனால அந்த முட்டையை விற்குறோம் அப்புறம் மாடுகள் மாடுகள் ஒரு சில நேரத்தில் விற்கப்படுது ஆனால் ஆடு விற்கிறோம் மாடு விற்கிறோம் அதனால எங்களுக்கு அது நல்ல வருமானம் வருது